பகுதியில் உள்ள பாரம்பரிய விளையாட்டு என்ன சொல்லனான்னா கபடி கபடி வந்து சொல்ல போனால் நம்ம ஒரு நேஷ்னல் கேம் மாதிரி அதில் நிறையா புரொசீஜர் இருக்குது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறைய இருக்குது என்ன பொறுத்த வரையும் கபடின்னால் பெஸ்ட்டு கேம்மு கபடி வந்து அஃபன்ஸு டிஃபன்ஸு உள்ள மெயின் செவன் அந்த மாதிரி ரைடு போடுறவன் தனியாக தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள தான் இருக்கணும் தேர்ட்டி செவன்ஸ் தட் மீன் தேர்ட்டி செகண்ட்ஸ்னால் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ரையிட் பண்ணும் அதுக்கு மேலே போட்னால் அவன் ரைட் அவுட்டு டிஃபன்ஸ் வந்து எப்போயுமே ஒருத்தன் ரைடு போகும்மோது இந்த சைட்ல அப்படியே வந்து மிதிக்கக்கூடாது எண்ட் லைனையும் மிதிக்கக்கூடாது ச மேன் டச்சானால் மட்டும் தான் லாபியில போய் டக்குனு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கவர் பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்து மேன் கவர் பண்ணக்கூடாது மே பி எப்படி சொல்லலான்னா இப்போது ஒன்ஸ் ய ரைடு வந்து ஒருத்தவன் இப்போ ஆடுறானா அவன் வந்து அவனுக்கு வந்து என்னென்ன டேக்கில் பாயிண்ட் கிடைக்குனா ஒன்று மேன் டச்சி இன்னொன்று வந்து போனஸ் பாயிண்ட்டு இன்னும் சூப்பர் ரைட் அதிலையே வந்து ஹை பாயிண்ட் ஒரு நாலு மூணு ரைடு மூணு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தானால் அது வந்து சூப்பர் ரைடுன்னு சொல்லுவாங்க இதே வந்து மூணு பேர் டிஃபன்ஸ்ல வந்து மூணு பேர் மட்டும் இருந்து சிங்கிள் மேன் மேன் வந்து ரைடு படும்மோது டிஃபன்ஸர் வந்து பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் டேக்கில் பாயிண்ட் கிடைக்கும் மே பி இப்போ ப்ரோ கபடியில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போது மெயின் செவன்ல வந்து அதில் வந்து கார்னரு கார்னர் இன்னு ரைட்டாக அடித்து லெஃப்ட்டாக அடித்து ஆல்டரு இதெலாம் மேன் கவரிங் அதாவது டீமை வந்து க ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணுற ஆள் அதில் வந்து இதிலே தனி மெம்பர் எப்பிடின்னா இப்போ கபடி பொறுத்த வரையும் இதில் என்னென்னா வந்து யூஸுன்னால் இதில் வந்து தட் மீன் நேஷ்னல் லெவல்ல போய்ட்டு வந்து பார்ட்டிசிமேட் ஓப்பனாக கவுர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும் கபடி பொறுத்த வரையும் இப்போ ஊர் மேட்ச் எல்லாம் விளாண்டன்னா ஊர் மேட்சில் எப்படி சொல்லலாம் இப்போ ஒரு அமௌண்ட்டு கப்பு ஊர் மேட்ச் இருந்திச்சின்னா அதில் முதல போய்ட்டு வெயிட் வெயிட் கேட்டகரி தான் நடக்கும் ஊர் மேட்சை பொறுத்த வரையும் அதில் வந்து நம்ம போய்ட்டு விளாண்டன்னா இப்போ இந்த கேம்மா கபடி கேம் ஃபிஃப்டி ஃபை கேஜியாக ஃபிஃப்டி ஃபை கேஜியில போய் ஈக்கு மேட்ச் விளாண்டன்னா அதில் போய் நம்ம வந் நம்ம பிரைஸு இப்போ டீம் மூலமாக போய் பிரைஸ் அடிக்கிறது வேற அது இல்லாமல் சிறந்த ஆட்ட நாயகர் சிறந்த பிடி ஆளர் அப்படின்னு பிரைஸ் கொடுப்பாங்க சின்னதாக கப்பு மெடலு கொடுப்பாங்க அது ஒரு தனி டேலண்ட்டு அது வந்து வந்து ஊர் ஊராக பேர் பரவுகிற மாதிரி இப்போ சாம்பிள் எடுத்து போனால் நம்ம சுதாகர் அந்த மாதிரி அதுவே கபடி பொறுத்த வரையும் நான் பாரம்பரிய விளையாட்டு தாங்க அது எப்படி என்ன அதெல்லாம் அந்த ஸ்கில்லே வேற இதே எங்கூர்ல எங்கூர்ல கபடின்னால் பெஸ்ட்டு ரொம்பவே இதாக இருக்கும் வாலிபால் விளாயாடுவாங்க அத்லட்டு கேம்னாவே ரன்னிங் தான் ம ரன்னிங் வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸானது கபடி வந்து சொல்ல போனால் கோபம் கோபம் வரும் ஆக்ரோஷம் நிறையா வரும் கபடி பொறுத்த வரையும் ஆனால் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும் தான் நம்மக்குள்ளையே கண்ட்ரோல் பண்ணி கேம்ல இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து கேம வந்து நம்ம சைடு இழுத்து பிடிச்சி விளாட முடியும் நம்ம கண்ட்ரோல் மீறி போயிருச்சினால் அந்த கேம் நம்ம சைட் நம்ம கையிலியே இருக்காது அவுட் ஆஃப் இதாக போய்டும் அப்போ வந்து என்ன பண்ணும் நம்ம ஒவ்வொரு இதாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்ப்போம் நமக்குன்னு ஏற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்கணும் அதனால் கபடி பொறுத்த வரையும் இது வேற என்னென்னா இப்போ அத்லட் அப்புடின்னா பாடி ஃபிட்னஸ்ஸு பிரீதிங் சென்ஸு நம்ம நாம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கை கால் எல்லாமே வந்து பாடிக்குள்ள எந்த ஒரு பெயின் இல்லாமல் நல்லா சூப்பராக அதாவது நம்மக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே ஃபிட்னஸ்ஸாக நம்ம இதிலே இருக்கும் நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் இதுதான் வந்து அத்லட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்ருக்கு எங்கூர்ல பொறுத்த வரையும் கபடி கபடின்னால் பெஸ்ட்டு அதனால் கபடி பொறுத்த வரையும் இதை சொல்லணும்